எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கனா நிறையா இருக்கு ஆனந்த் தேட்டர் சென்ட்ரல் டேட்டரு கே டேட்டரு நயன்தாரா டேட்டரு ராஜா தேட்டரு இந்த மாதிரி நிறையா இருக்கு இதில் பாத்திங்கனா கே டேட்டர் தான் அடிக்கடி நாங்கள் போவோம் அங்கே வந்து நல்லா பிச்சர் குவாலிட்டியா இருக்கும் இப்போக்கூட பார்த்திங்கனா ரீசண்டாக பார்த்திங்கனா இந்த வாரிசு படத்துக்கு போனோம் அதில் பார்த்திங்கனா நல்லா இருக்கும் ஒரு தேட்டரில் உக்காந்து பார்க்கும்போது ஒரு எல்லாம் டென்ஷன்லா போய்ட்டு ஃப்ரீயாக இருக்கும் நல்லா கத்திவிட்டு ஜாலியாக உக்காந்து பாக்கிற மாதிரி தான் ஃப்ரீயாக விடுவாங்க நாங்கள் போகும்போது எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் ஃபேம்லிகூட தான் போவோம் ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் அடிக்கடி கூட்டு போவார் திரை வா போகலாம் வா போகலாம் அப்டின்னு சொல்லிவிட்டு வா இந்த சினிமாக்கு போகணும் நான் அப்றம்போது நர்லியே வீட்டு வேலைலாம் சீக்கிரமா செஞ்சுடுவேன் செஞ்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் போகும்போது வெளியே ஸ்நேக்ஸ் வாங்கிகிட்டு எல்லாம் போவோம் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு நான் அந்த எப்படி போய் உக்காரதான் தெரியும் எப்போது எப்படி அந்த மூணு மணி நேரம் போகுதுனே எங்களுக்கு தெரியாது நான் அவ்வளோ சீக்கரம் ஆகிடுச்சா அப்டின்னு தான் இருக்கும் ஏன்னா அங்கேருந்து வர மனது வராது வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும் அங்கே போனோம்னா ஜாலியாக இருக்கும் அப்புறம் பிரேக்கில் வந்து போய் டீ காஃபி குடிச்சுட்டு வந்து திருப்பியும் இன்ட்ரவெலில் சீக்கிரமா உக்காந்துட்டு பாக்கிறது அதில் வந்து ரீசெண்டாக பார்த்த படம் வந்து வாரிசு நிறைய படம் பாத்திருக்கோம் நாங்கள் தம்பி மறக்க மரக்காயர் இந்த மாதிரி படம் நல்லா பாத்திருக்கோம் அதில் பார்த்திங்கனா எங்களுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தது வாரிசு அதில் வந்து நல்லாயிருக்கும் பிச்சர் எஃபெக்ட்ஸு அந்த தேட்டரில் வந்து சௌண்ட் எஃபெக்ட்ஸு இதெல்லாம் இருக்கும்போது நல்லா வந்து நாங்கள் நாங்கள் லைவாக போய் உக்காந்து பாக்கிற மாதிரி இருக்கும் நாங்கக் கூட அவங்கக் கிட்டே அந்த ஆக்டர்ஸ் கூட நாங்களும் போய் உக்கார்ற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா ஜாலியாக இருக்கும்